ரவிசந்திரன் ஹோட்டல் டீலரு அத்திக்கடை வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு கால் பண்ணி ம் ம்

இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் மொத்தமாகதான் கொடுப்போம் நாங்கள் ஹோல்சேல் டீலரு ஆமாம் சரி நீங்கள் நண்பர் ஆயிட்டீங்க பத்து கிலோ வேணுனா அதிலேர்ந்து பிரிச்சு கொடுக்குறேன் ஆமாம் ம் ஆமாம் நாட்டுப் பொன்னி இருக்குது

ம் அதெல்லாம் நாங்கள் ஆ ம்ஹூம் ஹூ ஹூ மண்ணச்சநல்லூர் பிராண்டு கேள்விப்பட்டிருக்கீளா மண்ணச்சநல்லூர் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குதில்ல அந்த பிராண்டு தான் எல்லாமே நல்லா இருக்கே பொன்னி ரைஸ்ஸு அதுதான் நிறைய ஓடுதே நம் சாப்பாடுக்கும் நல்லா இருக்குது பிரியாணிக்கு தனி பிராண்டு அதுவும் நல்லா இருக்குது நம்ம ப புதுக்கோட்டை டவுன்ல ஒரு நாலு ஓட்டலு எங்கள்கிட்ட தானே வாங்குகிறாங்க ஆ வசந்தபவன் வசந்தபவன் ஹோட்டலு ஐஸ்வர்யா ஹோட்டலு நந்தினி ஹோட்டலு எல்லாம் இங்கே நம்பள்கிட்ட தானே வாங்குகிறாங்க

ம் சரி ஆமாம் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னால் அதே அனுப்பிச்சி விட்டுடுறேன் பிராண்டு நல்லா இருக்கும் ம் தொண்ணுத்தொம்பது நூ நூறு சதவீதம் நம்மள்கிட்ட தான் வாங்குகிறாங்க இட்லி அரிசி இருக்கே இது டி ஆர்னு பேர் அந்த இட்லி அரிசி வந்து ஒரு சிப்பம் வந்து எண்நூறுரூவா இருபத்தஞ்சி கிலோ கொண்டது ஆமாம் ஆ மாவு திரண்டு வரும் நல்லா வரும் பழைய அரிசிதான் நல்லா உங்களுக்கு மாவு காணும் டிஆர்னு பேர் ம் உளுந்து இருக்கே உளுந்து இருக்கே ம் உளுந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு மூணு கிலோவாக வாய்ங்கிகோங்க வீணாக போய்டாது புது உளுந்து மட்டும் புதுசாகதான் போடணும் அரிசியை மட்டும் பழசாக போடணும் மயில் மார்க்கு தங்க மயில் தங்கமயில் ஜூ தங்கமயில் உளுந்து சூப்பராக இருக்குது பிராண்டு உருட்டு உளுந்து நல்லா இருக்குதுண்ணே ம் அது ஒரு பார் ஆ கொடுத்து விட்டுறேன் எப்போது வரீங்க கொடுத்து விட்டுறேம்மா பையனை அனுப்பிச்சி விட்றீகளா சரி நான் வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுமா ஓகே ஓகே உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்றேன் அவன் பேசுவான் நீங்கள் வாங்கிகோங்க ஆ ஓகே ஓகே ஆ நன்றி நன்றி ஓகே ம் ம்